சில பேத்துக்கு டெலிவரி ஆர்டர் பண்ண டெலிவரி சீக்கிரம் வர்றதில்ல அவங்களால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுவும் வேற ப்ரோடக்ட் ஒரு செல்ஃபோனோ ஒரு நார்மலான திங்க்ஸ் ஆர்டர் பண்ணால் பரவாயில்ல ஃபுட் விஷயத்துல்லாம் சில டைமில் ரொம்ப லேட்டாகுறதனால அவங்களால பசியும் போய் கோவம் வந்து சில டைம் ரிட்டன் பண்ணிடுறாங்க சாப்பாடு அந்த மாதிரி நேரத்துலல்லாம் அவங்கள்கிட்ட கேட்குற ஒரே விசியம் ஏன் லேட்டாக ஆகுது அவங்களுக்கும் பர்ஸ்னல் இஸ்யூஸ்லாம் இருக்கும் இருந்தாலும் அதெலாம் பொருட்படுத்தாமல் தான் வேலைக்கு சேருறதே ஏன்னா இந்த வேலையோட கஷ்டம் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் கரெக்டான டைமுக்கு கொடுக்குறதே இந்த வேலையோட பன்ச்சுவாலிட்டி அந்த பன்ச்சுவாலிட்டியை அவங்க மிஸ் ஆயிடுச்சின்னால் அவங்களோட ஸ்டார் ரேட்டிங்கும் போய் வேலையும் போய்ரும் அதுக்கான காரணம் தான் என்ன அப்படின்னு கேட்கணும் அந்த ஆப்ஸில் ஏன் இதை மாதிரி தப்புலாம் நடக்குது ஏன் லேட்டாக வராங்க அப்படின்னு கேட்கணும்